பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி ரெண்டு இருவத்தி நாலு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து மூன்று ஒன்பது தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி